இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து இப்ப சிட்டி சைடு இப்போ கிராமத்தில் தலைவர் ஜெயிக்கிறவங்க அவங்க வேலை ப்ரொவைட் பண்ணுவாங்க தூய்மை பணியாளர்கள்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க ஆனால் அவங்க வேலை வந்து கோவர்மெண்ட் ஜாப் தான் மாதம் மாதம் அவங்களுக்கு சேலரிஸ் எல்லாம் ஏறிவிடும் ஒரு சமயம் ஒன் டேக்கு ஒன் டே அப்படின்னு முடிஞ்சிட்டு ஈவ்னிங்கே சேல்ரி வந்து தூய்மை பணியாளர்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க இப்பைக்கு மக்கள் வந்து சரியாக பராமரிக்க மாட்டாறாங்க ரோட்டில் குப்பைய இங்கிட்டு போடுவாங்க அங்கிட்டு போடுவாங்க அப்புறம் ரோட்லேயே இந்த மலம் கழிவு அதலாம் அந்தமாதிரி அசிங்க படுத்துவாங்க அந்த தூய்மை பணியாளர் பணியாளர்கள் வந்து அந்த வேலையை மட்டும் அவங்க கான்செப்ட்டாக வைச்சிட்டு அவங்க கையை வைச்சி க்ளவ்ஸ் மட்டும் போட்டுகிட்டு அவங்க எல்லா வேலையையும் பண்ணுவாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க வந்து அந்த சகி சகிப்புத்தன்மை ஏற்படுத்திகிட்டு அதை அவங்க எடுப்பாங்க அவங்க அவங்க அவங்க குடும்பத்துக்காக அவங்க கஷ்டப்பட்டு அந்த தூய்மை பணி தூய்மை பணியாளர்கள் இங்கிறது வந்து நம்ம அவங்களை கேவலமாக பேச கூடாது அதனால் அவங்க சுத்தம் பண்ண வரும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்ம வீட்டை சுற்றி மற்ற இடத்துல நம்ம சுத்தமாக வைச்சிக்கலனாலும் நம்ம வீட்டு சைடை வந்து நம்ம சுத்தமாக வைச்சிக்கிட்டாலே அவங்களுக்கு கொஞ்சம் வேலை வந்து கம்மி ஆகும் சரிங்ளா தூய்மை பணியாளர்கள் வந்து இப்பக்கி வேணும்னு ஒருந்தவங்க செய்வாங்க அவங்க வரும்போது வேணும்னே குப்பையை போடுவது அப்புறமே நம்ம வீட்டில் கூட்டிட்டு வந்து குப்பைய ரோட்டில் கொட்டுறது அப்போலாம் நம்ம அவங்களுக்கு கெட்ட விதமாக நம்ம யோசிக்கக்கூடாது அவங்க வ அவங்க அந்த இடத்துல டெய்லியும் யூஸ் பண்ணுறாங்களே அவங்க வந்து கையை போட்டு எடுக்கிறாங்க அப்படிலாம் நினைக்கும்போது நம்ம நம்ம எடுத்த நம்மதான் சுத்தமாக பாதுகாத்துகணும் மற்ற இடத்துல நம்ம குப்பைய போடாமல் நம்ம மத்தவங்களை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம அதை நம்ம பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அதுக்காக தான் நான் என்ன பண்ணனா நான் கூலிங் படிச்சிகிட்டு இருக்கேன் ஸ்கூல்லேயும் வந்து தூய்மை பண்றவங்களை வந்து அவங்களுக்கு அவங்க ரோட்டை அதலாம் க்ளீன் பண்ணுறாங்க நான் இப்போ ஸ்கூல் படிக்கிறதினால ஸ்கூலல்லாம் சுத்தமாக வைச்சிகிணும் அப்படின்றதுக்காக இந்த என்எஸ்எஸ்சு ரொட்டேட்டிங் க்ளப்பு அப்புறமே நாங்கள் இது ஜேஆர்சி அப்பறம் இந்த ஸ்கவுட்டு அந்தமாதிரி க்ளப்லலாம் நான்லாம் ஜாயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்கூலில் பணியாற்றிகிட்டு இருக்கேன் தூய்மையாக வைச்சிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஸ்கூலிங் வந்து ஈவ்னிங் முடிஞ்சிச்சுனா நான்லாம் குப்பைய பொறுக்கிட்டுதான் நான் போவேன் கிளாஸில் குப்பை இருந்தாலும் ஸ்டுடெண்ட்ஸ்ட குப்பைய போடாதீங்க நம்ம தான் அந்த குப்பையை எடுக்கணும்னு நான்லாம் அட்வைஸ் பண்ணுவேன் அதை நம்ம கரெக்டாக பண்ணனும் குப்பையை இங்கிட்டு இங்கிட்டுனு போடாதீங்க இப்ப நம்ம குப்பையை வந்து கரெக்டாக போட்டால்தான் இப்போ நம்ம குப்பையை போடு போதுமே இது மட்கும் குப்பை மட்காத குப்பை அப்படின்னு நம்ம தனித்தனியாக எடுத்துப்போடணும் அந்த குப்பை தொட்டியை வந்து நம்ப தூய்மை பணியாளர்கள் ரோட்டில் வைச்சிருப்பாங்க அதிலேயும் போய் நம்ம கரெக்டாக குப்பையை போடணும் நம்ம இதுமேரி சரியா அவங்க தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கீழே போடக்கூடாது அது வந்து அவங்களுக்கு தான் கஷ்டம் அவங்களை கஷ்டப்படுத்தாத வகையில் நம்ம வந்து வேலலை செய்யணும் சரிங்களா மட்கும் குப்பையில் போய் மட்கும் குப்பையை போடணும் மட்காத குப்பையில் போய் மட்காத இயற்கையாக செயற்கையாக பிரித்து போட்டு குப்பைய போடுங்கள் அப்போதான் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அந்த குப்பை தொட்டியில் போய் இந்த அழுகின சாப்பாடு அதல்லாம் கொட்டாதீங்க அதை நம்ம அதை அவங்க அந்த வண்டியில் போய் போடும்போது அவங்களால் அந்த ஸ்மெல்லை ஏற்றுக்க முடியாது அதனால் அவங்களுக்கு கெட்டதை ஏற்படுத்தாத வகையில் நம்ம நல்லதை மட்டும் நினைக்கணும் சரிங்களா நம்ம நல்லதை நம்ம மட்டும் நினைக்கிறது இல்லாமல் நம்ம ஸ்கூல் ஸ்கூல்லேயும் கத்துக்கணும் ஸ்கூலுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேரெண்ட்ஸாக ஆகும்போது நம்ம குழந்தைகளுக்கும் அதை சொல்லி வளர்த்தோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் தூய்மை தூய்மையாக இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம பின்னாடி வர ஜென்ரேஷன நம்மளும் பார்த்துக்க முடியும் நம்ம ஜெனரேஷன்களுக்கு அதை சொல்லி கொடுத்து வளருங்க குப்பையை அங்கேயும் இங்கேயும் போடாதிங்கனு சொல்லி கொடுத்து வளருங்க அதுதான் ஒரு நல்ல பழக்கம் சுத்தம் சோறு போடும்னு சொல்றாங்களே அது எதுக்கு தூய்மையாக இருந்தால்தான் நமக்கு எந்த நோயும் நொடியும் வராமல் நம்ம வேலைக்கு போய் சம்பாரித்து நம்ம பசங்களையும் பார்த்துக்க முடியும் எல்லா இடத்தையும் நம்ம சுத்தமாக வைச்சிக்க முடியாததினால நீங்கள் ரோட்டில் குப்பை போடாமல் அந்த தூய்மை பணியாளரை கேவல படுத்தாதிங்க அவங்களும் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் அவங்க வேலைக்கு போகிறாங்க சரிங்களா அதனால நீங்கள் போய் அசிங்க படுத்தாமல் அவங்களுக்கு உதவும் வகையில் குப்பையை ரோட்டில் போடாமல் அதை குப்பைதொட்டில போய் கரெக்டாக போட்டிங்கன்னா அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் வேலை செய்வாங்க சரிங்களா அப்புறம் என்ன உங்கள் குட்டிஸ்ங்களுக்கு இப்போ ஒரு சாக்லேட் பேப்பரை சாப்பிட்டாலுமே அந்த சாக்குலேட்டை போய் குப்பைதொட்டில போய் போட்றா அப்படின்னு போய் சொல்லி வளருங்க அப்போதான் அது உங்களுக்கு அது நல்லா இருக்கும் நீ இப்படியே போய்ட்டு தின்னுவிட்டு தின்னுவிட்டு அப்படியே போட்டுடா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது தப்பு அதனால் சுத்தம் சோறு போடும்ங்கிறது கரெக்டான வகையில் நீங்கள் குப்பையை போய் குப்பத்தொட்டியில் போடணும் தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்போதான் நம்மள நம்ம நம்மளே நம்ம பார்த்துகிட்டா மற்றப்படி எதுவும் மற்றவங்களுக்கு தொல்லை இல்லாமல் நம்மள நம்மளே பார்த்துக்கணும் தூய்மையாக இருக்கணும் டிரெஸு எதாவது வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு இப்போ நம்ம வீட்டில் எதாவது பண்ணிணோம்னா தூய்மை பணியாளர்கள்னு வருவாங்க அவங்கள்கிட்ட கொடுத்தோம்னா ஏதாச்சம் கொடுக்கலாம் இப்போ பொங்கல் ஏதாச்சும் விழாலாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து காசு ஏதாச்சும் கொடுத்து நம்ம உபயோகிக்கலாம்